ஆம் எனது விலங்குகளை நானே கவனித்துக் கொள்கிறேன் எனக்கு உதவுவதற்காக நான் யாரையும் வைத்துக்கொள்ளவில்லை எனது விலங்குகளான ஆடு மாடு குதிரை போன்றவற்றிக்கு அதற்கு உண்டான தனியாக ஒரு கொட்டகை அமைத்து அதைச் சுகாதார முறையில் பராமரித்து வருகிறேன் எனது செல்லப் பிரிணிகளான செல்லப் பிராணிகளான வீட்டு விலங்குகள் பூனை நாய் போன்றவற்றை அதற்குத் தனியாக ஒரு குடில் அமைத்து அதற்குத் தகுந்த முறையில் சுகாதாரன மான அடிப்படையில் நான் பராமரித்து வருகிறேன் அதற்கு ஆடு மாடு கோழி போன்றவற்றிக்கு அதே சுகாதார முறையில் தீவனங்களும் நாய் பூனை போன்றவற்றுக்கு அதற்கும் சுகாதார முறையில் தீனி கொடுத்து நான் சுகாதார முறையில் வளர்த்து வருகிறேன் அதனால் எனது சுகாதாரம் நல்ல முறையில் பராமரிக்கப்படுவதோடு எனது விலங்குகளும் எந்த ஒரு நோய் இல்லாமல் நல்லமுறையாக பராமரிக்கப்படுவது நல்லதாக இருக்கிறது